ஏழு ஜனவரி ஆயிரத்து தொளாயிரத்து நாற்பத்தி ஆறு பன்னெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்து தொளாயிரத்து அறுபத்தி ஏழு பதினஞ்சு ஜனவரி ஆயிரத்து தொளாயிரத்து எழுபத்தி ஆறு இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு